அண்ணா ஆட்டோ வேணும் அண்ணா விழுப்புரம் வரைக்கும் போகணும் எவ்வளோ இறநூத்து ஐம்பரூபாவா இல்லைணா நான் இருநூறு ரூபாய்தான் தருவேன் சரிண்ணா ஓகே சரி எந்த வழியாக போவீங்க

விழுப்புரம் அடிலையா ப்ரிட்ஜ்க்கு கீழேயா இல்லைண்ணா ப்ரிட்ஜிக்கு கீழே வந்து ரோடு போட்டுனு இருக்காங்களாம் அந்த வழியாக போக முடியாது அப்படின்ட்டு எங்கள் மாமா சொன்னார் சரிண்ணா ஓகேண்ணா எனக்கு வந்து ஆஃபிஸ்க்கு சீக்கிரமா போகணும் அதுதான் நான் எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சேஃபா இழுட்டுன்னு போயிட்டு ஆஃபீஸில் விட்ருங்க சீக்கிரமா எனக்கு மீட்டிங் ஒன்று இருக்குது அர்ஜென்ட்டா கால் பண்ணினே இருக்காங்க நீங்கள் என்னை அங்கே இழுட்டுன்னு போய் விட்டுருங்க உங்களால் ஸோ டைம் எவ்வளவு மணி நேரம் ஆவும் ஒரு மணி நேரம் ஆகுமா சரிண்ணா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு ஆஃப் நவரில் இழுட்டுன்னு போய் விடுற மாதிரி பாருங்கணா சரிண்ணா தேங்க்யூணா